அண்ணே வணக்கண்ணே எப்படி இருக்கீங்க எங்கண்ணே கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக தாண்ணே போது எல்லாம் கொஞ்சம் வெ விலைவாசி ஏறுனதுனாலே எல்லாம் தேக்கு மரம் போடுறதுக்கே யோசிக்கிறாங்க டோர் போடுறதுக்கு அதனால் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆமாம் ஆமாம் இப்போலாம் எப்படிண்ணே விலை போகுது ஏ க்ரேட் என்ன ரேட்டு போகுது பி என்ன போகுது சி என்ன போகுது

சரி சரி ஆ சரிங்கய்யா ரொம்ப நல்லது இப்போ நமக்கு ஒரு நாலு டோர் போடணும் ஆ எப்படி பார்த்தீங்கனாலும் நாலுனா ஒரு இருபத்தஞ்சி கிலோனு எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு வந்து நூறு கிலோ மரம் தேவைப்படுதுங்கய்யா ஆ அவங்க கொஞ்சம் நல்லதாகவே தான் கேட்குறாங்க நம்ம பி க்ரேடு இல்லைனா ஏ க்ரேட்லேயே கூட பார்க்கலாம் ஏ க்ரேட்டில் வந்து இப்போ நம்ம அஞ்சு வருஷத்து மரம் இருக்கா இல்லை பத்து வருஷத்து மரம் இருக்கா உங்ககிட்ட சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்கய்யா அப்போ நம்ம அந்த அதுலேயே எடுத்துட்டுடோம்னா நல்லாயிருக்கும் ஏனால் அவரு ஓனர் வந்து கொஞ்சம் நல்லதா போடுங்கன்னு சொல்லிருக்காரு நம்ம கொஞ்சம் தரமாக பண்ணிக் கொடுத்தா தான் அடுத்தடுத்து நமக்கு வேலையும் கிடைக்குங்க நம்ம கிடைக்குற காசு இதில் கம்மியாக கிடச்சாலும் வேலையில் வந்து நம்ம வந்து நல்லாயிருக்கணும் அது தான் நமக்கு பொறுத்த வரைக்கிலும் கதவு எந்த ஃபால்ட்டும் வரக்கூடாதுனா மரம் நல்லாயிருந்தா தான் நமக்கு தெரியும் அதுனால் தான் நான் உங்களே தேடி வந்துடுறது ஏனால் போன டைம் நான் அவசரத்துக்கு ஒரு இடத்துல வாங்குனேன் அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லே விரிசல் ஆகிப்போச்சி அப்புறம் பார்த்தா நமக்கு அது அசிங்கமாக போச்சி அவரு என்னங்க அதுக்குள்ளே விரிசல் விழுந்துருச்சின்ட்டாரு அப்புறம் கை காசு போனாலும் பரவாயில்லைன்ட்டு தான் போன டைம் நான் இங்கே வந்து வாங்கிட்டு போன திரும்பவும் அதை செய்து கொடுத்துட்டேன் அந்த மாதிரி பிரச்சின வரக்கூடாது அப்போ சரி கொஞ்சம் நல்ல மரமாக எடுத்து வைங்க நூறு கிலோ வர அளவுக்கு நா வந்து இப்ப எடுத்துக்குறேன் ம் சரிங்கய்யா ரொம்ப நல்லதுங்கய்யா ம் ம்